ஹலோ சார் இந்தியன் கேஸ் கம்பெனிங்களா நான் பேரில் நெய்வேலி தோப்பூர்லிருந்து குமார் பேசுகிறேன் எங்கள் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும் போது கேஸ் தீர்ந்திட்டு எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக கேஸ் வேணும் ஆனால் நான் ஆல்ரெடி புக் பண்ணல புக் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் கால் கனெக்ஷன் ஆக அதனால் நீங்கள் எனக்கு அர்ஜெண்ட்டாக கேஸ் டெலிவரி பண்ண முடியிமா இல்லை நானே வந்து எடுத்துக்கிட்டுமா அதுக்கான அமௌண்ட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்கள் நான் உடனே கொடுத்துட்றேன்